பள்ளிப் படிப்பிற்கு பிறகு பெரும்பாலான மாணவர்கள் கல்லூரிக்கு செல்கிறார்கள் கல்லூரியில் அட்மிஷன் வாங்கி கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறார்கள் அது சாதாரண ஒரு பிஎஸ்சி பிஏ கொஞ்சம் மாரி ஏதோ நம்மளும் ஒரு பட்டம் வாங்கணும் அப்படின்னு போகிற மாணவர்கள் பாதி பேர் இருக்கிறாங்க பள்ளிப் படிப்பிற்கு பிறகு காலேஜில் சேர்ந்து தொழில்நுட்ப படிப்பு படிச்சுட்டு ஒரு குறிக்கோளோடு நம்ம இந்த வேலைக்குதான் போகணும் அதுக்கு இதை படித்தா தான் இந்த வேலைக்கு போகலாம் இந்த ப தொழில்நுட்ப படிப்பு படிக்கிறவங்க ஒரு சில மாணவர் கொஞ்சம் மாணவர்கள் தான் சில குடும்பத்தில் அந்த படிப்பெலாம் படிக்கிறதுக்கே பணம் செலவு செய்ய இயலாது அது எப்படி இருந்தாலும் மாணவர்கள் உயர் கல்வியை தொடர்கிறார்கள் பிளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறம் காலேஜில் அட்மிஷன் வாங்கி சேர்ந்துர்றாங்க ஆனால் அந்த படிப்பு வெறும் ஏட்டு படிப்பு ஒரு ஒரு பட்டம் வச்சுருக்குறாங்க எல்லாேருக்குமே இருக்குது பிஎஸ்சி பிஏங்கிற ஒரு பட்டப் படிப்பு படித்த மா மாணவர்கள் எல்லாேர் வீட்லேயுமே இருக்கிறார்கள் ஆனால் தொழில்நுட்ப படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கமாட்டேங்குது அந்த பொருளாதார வசதி இருக்கிற மாணவர்கள் இல்லை முக்கியமாக பிளஸ் டூவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியான மாணவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்கிறது அது தேர்ச்சி பெற்றும் அதிக மதிப்பெண் இல்லாமலும் வீட்டுக்கு ஒ ம் பெற்றோர்களால் செலவு செய்ய முடியாமல் வேலைக்கு செல்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ச கூலி வேலைக்கும் செல்கிறார்கள் கட்டட வேலைக்கு செல்கிறார்கள் இங்கே கிடைச்ச வேலையை செஞ்சு அன்னன்றைக்கி இப்போது வேலைக்கு போனாங்கன்னால் எந்த வேலைக்கு போனாலும் குறைஞ்ச பட்சம் ஒரு ஐநுறுருவா பணம் கிடைக்குது இது நம்ம வீட்டை சமாளிக்க முடியும் பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நூற்றுக்கு ஒரு நாற்பது பேராவது அந்த மாதிரி வேலைக்குதான் போயிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது கொஞ்சம் எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறரகள் பிளஸ் டூ முடித்த பிறகு ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு நாளைக்கு கிடைக்கிற பணத்தில் பெற்றோர்களை நிம்மதியாக வச்சுக்கிட்டு அவங்களும் இப்போ சந்தோஷமாகதான் இருக்கிறாங்க ஏட்டுக் கல்வி வந்து ஒரு சிலருக்கு பயன்படுது சில பேர் வந்து அன்றாட வேலைக்கு செஞ்சு நல்லா படித்திருந்தாலும் வேலைக்கு சென்றே சம்பாதிக்கிறார்கள்